நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உடல் எடையை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஜாகிங் வாக்கிங் அந்த மாதிரி வந்துட்டு அதிகாலையில் பண்ணிணோம் அப்படின்னா நம்மளோட வந்துட்டு ஆரோக் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு நம்ம சாப்பாட்டு முறையிலேயுமே கட்டுப்படுத்தலாம் ஆனால் உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னாதான் நம்மளோட உடல் ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஜாகிங் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா காலையில் நேரத்தில் நம்ம ஓடும்போது நம்ப ரத்தத்தில் இருக்க அழுத்தங்களை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கும் பிரஷர்ஸ் அந்தமாதிரி இருக்கிறத நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காலையில் ஓடும்போதும் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா மூச்சு வாங்கும் அந்த மூச்சு குழாயில் இருக்கிற எல்லா கெட்ட வாயுக்களையும் வெளியேற்றி நல்லா வந்துட்டு மூச்சு போயிட்டு வரதுக்கும் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஜாகிங் மட்டும் இல்லாமல் வாக்கிங் அப்புறம் யோகா அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இன்னுமே நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்